தடுக்கிறதுக்கு அப்புறம் நானும் போய்விட்டு வந்தால் கை காலுல்லா சுத்தமாக கழுவணும் வீட்லயும் சுத்தமாக இருக்கணும் துணிமணி அன் தொவைச்சு கட்டணும் நல்லா சுத்தமாக இருக்கணும் எங்கே போனாலும் நாங்க போய்விட்டு வந்தால் மூஞ்சு கை கால் கழுவிட்டுத் தான் உள்ளறயே வீட்டுக்குள்ள பூதுவோம் அதுவும் இதுவரையிலும் கொரோனா வந்ததில் இதில் வாய்க்கு முகக் கவசம் போட்டுக்கிட்டுத் தான் இதுவரையிலுமே ஆமாம் போய்ட்டு வந்தாலும் சுத்தமாக கை சோப்பு போட்டு கழுவிட்டுத் தான் வீட்டுக்கே பூதுவோ பூதுவோம் இன்னையுமே ஒரு பக்கம் ஒரு ஒரு பேங்க்கில் ஒரு பணம் வாங்கினாலும் அந்த ஆயரரூவா காசு வாங்கப் போனாலும் அந்த சுத்தமாக கையில் சோப்பு போட்டு கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளயே பூதுவோம் எங்கே போனாலும் கொஞ்சம் ப பயமாகத் தான் பஸ்ஸில் போனாலும் பயமாகத் தான் இருக்கும் போய்ட்டு வர்ற மின்னேயும் போவாம கூட ஒரு எட்டு பஸ்ஸுக்கு போவாம கூட இருந்துடுவோம் வீட்டுலயே போனால் நம்மளை நல்லா இல்லைன்னா நம்மள நம்மள யார் பார்ப்பாங்கண்ட்டு அந்தளவு இருந்து இரு இருக்கிறோம் இல்லைன்னாலும் தாக்குப் பிடிக்க முடியாது கையால் யாராலு நின்று கூட பேசுறது இல்லை ஒரு எட்டு யாருகிட்டயுமே முகங்குடுத்து பேச முடியாது அந்தளவுக்கு இருந்தது ஊருக்குள்ளே அப்போ நல்லா இல்லைன்னாலும் திடீர்னு ஓடி ஆஸ்பத்திரில எல்லாம் செக்கப் பண்ணிக்கிட்டுத் தான் வருவோம் அந்தளவுக்கு பயம் ஆகிருச்சு நிறைய பேர் இறந்துட்டும் விட்டாங்க நம்ம ஊர்லேயே கூட கொரோனா வந்து இறந்தும் விட்டாங்க அதைப் பார்த்து எல்லாம் பயந்துக்கிட்டாங்க ஊரே பயந்து போச்சு ஒரு க போய் போகிற போகிறதுக்குக் கூட வாய்ப்பு இல்லை ஒரு மாசம் இறந்தது கூட போய் கேட்க முடியாத அளவுக்கு இருந்தது ஒரு மாசம் நாற்பது நாள் ஆகித்தான் போய் அதுவும் வாயில் தான் வாயை வார்த்தை கேட்டு அந்தளவுக்கு இருந்தது ஒரு நாலஞ்சு டிக்கிட்டு நம்ம ஊர்லேயே இறந்துருச்சு நல்லா இல்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனது தான் வந்துருச்சுங்கிறாங்க காய்ச்சல் தலைவலின்னு போய் எல்லா அங்கே இருக்கிறது ஒட்டிக்கிடுச்சு அந்தளவுக்கு ஆகிருச்சு எம்பட வயசு இருக்கும் ஒரு அம்மா நல்லா ஒரப்பா இருந்தது அதுக்குக் கொஞ்சம் சளி மாதிரி எங்களாட்டு வரும் நல்லா இல்லைன்னு போனது தான் கொண்டு போய் சேத்துது தான் மறுக்க பார்க்கறதுக்கே இல்லை அம்மாளையும் பார்க்கறதுக்கு இல்லை ஒரு பசங்களும் பிள்ளைகளும் பார்க்கறதுக்கு இல்லை அப்படியே போயிடுச்சு